ஆண்டு முழுவதும் வந்து காய்கறிங்கள்லாம் விளையிது அதில் அதாவது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட மாதத்துங்களுக்கு இந்த காய்கறி விளையலாம் அப்படின்றதுலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இந்த மாதம் அந்த மாதிரி மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்கா அந்த மாதிரிலாம் பண்ணலாம் வெண்டைக்கா வந்து ஒரு மூணு மாதம் அறுவடையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம தக்காளி விளைவிக்கிலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் மாதம் அந்த மாதிரி டைமில் நம்ம விளைவிக்க ஆரம்பிக்கலாம் ஸாரி நட ஆரம்பிக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நட்டு ஒரு இரு பயஞ்சி நாள் இருபது நாள்லேருந்து நம்ம வந்து காய் வைக்க ஆரம்பிக்கும் டோட்டலாக வந்து ஒரு தொண்ணூறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தக்காளி தோட்டத்தோடய அறுவடையும் முடிஞ்சுடும் குறிப்பாக வந்து தக்காளியோடய விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா விளைவிக்கிறது வந்து ஒரு டிசம்பர் மாதம் நவம்பர் இல்லைனா டிசம்பர் அந்த மாதிரி மாதங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து விளையக்கூடிய மாதமா இருக்கும் என்ன காரணமுன்னா அந்த மாதிரி டைமில் வந்து மழை வந்து அதிகமாக வரும் மற்ற மாநிலங்களில் வந்து மழ அதிகமாக வர்றதினால அந்த தக்காளியோட காய் விளைச்சல் வந்து கம்மியாக இருக்குது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நிறைய லாபம் வந்து ஈட்டக்கூடிய மாதமா அமையுது மற்றபடி தென்னை மரம் தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக காய் காய்க்கக்கூடிய ஒரு ஒரு மரமாக நமக்கு இருக்குது விவசாயிங்களுக்கு வந்து பாத்தோன்னா ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரம் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து இந்த தென்னை மரம்ங்கிற ஒரு விஷயம் விவசாயிங்கன்றது இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு மரமாக வந்து வளர்த்தோம் அப்படின்னாக்கா தென்னை மரம் வந்து நல்லாவே வந்து கை கொடுக்கும் மற்றபடி வெவ்வேறு பயிர் எந்த எந்த வகையான வானிலை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி வந்து நடக்கூடிய சூழ்நிலை வந்து கிடையாது அந்த டைமில் நட்டோம்னா கொஞ்சம் பராமரிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வெய்ய காலங்களில் வந்து பார்த்தன்னா தக்காளி நடுவது ரொம்பவும் சிறப்பானது